நாங்கள் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு வந்து துறவிகள் பார்த்தா வள்ளலார் சாய்பாபா வள்ளலார் வந்து இங்கே தான் கடலூர் மாவட்டத்தில் வடலூரில் இருக்கார் ஞான சபையெல்லாம் அமைச்சிருக்காரு அவர் வந்து சாப்பாடு இல்லாதவர்களுக்கு வரது சாப்பாடு போடுறது இது மாதிரி நிறையா பயிரெலாம் விளச்சு சாப்பாடு இல்லாதவர்களுக்கு நிறையா கொடுத்துருக்காரு நிறையா புக்ஸு அந்த மாதிரில்லாம் நிறையா எழுதி அவர் தான் எங்களுக்கு குருவாக இருக்கார் இப்போது நிறையா புக்ஸெலாம் எழுதிருக்காரு எழுதி சாப்பாடு எப்போவும் காலை மாலை மதியம் இல்லை எப்போப் போனாலும் சாப்பாடு பசிக்கிறது வயிற்றுக்கு இல்லைனா அங்கேப் போனால் அவர் போட்டிருக்காரு இது மாரி சாய்பாபா வந்து நம்மளோடய மன அமைதி தியானம் இப்போ கோபம் கோபப்பட்றோம் கோபப்பட்டு நமக்கு கோபப்பட்றதுனால ஓ நம்ப வேலை வந்து நம்ப கான்சன்ட்டாக இருக்க முடியாது ஸோ அதனால் வந்து நமக்கு மன அமைதி தியானம் அது மாதிரி நிறையா ஸ் அமைதியை வந்து நமக்கு வந்து சாய்பாபா கற்றுக் கொடுத்தாரு இந்து மதத்திலே குருக்களா நாங்கள் இவங்கள தான் பார்க்குறோம் சாய்பாபாவெலாம் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் முக்கியமாக வந்து அவர் அமைதியை கற்றுக் கொடுத்தாரு தியானம் பண்ணுறது தியானம் பண்ணிணா நம்மளோடய அந்த அமைதி அந்த இது எல்லாமே அதிகமாகும் நம்ம வந்து ஒரு வேலையில் ஒரு வேலையை எப்படி சொல்வது ஒரு வேலையில் கவனம் செலுத்தி பண்ண முடியும் அதனால் அதுக்காகவே முக்கியமாக தியானம் அந்த அமைதி எல்லாம் சாய்பாபா சொல்லிக் கொடுத்தாரு